சுப நிகழ்வை எப்படி ஸ்டார்ட் பண்றதுனால் இப்போது கல்யாணன்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்கறது பத் பொண்ணை பார்த்து பொண்ணு செட் ஆனதும் அப்புறமேட்டு பத்திரிகை வைக்கிறது பத்திரிகை வச்சதும் நிச்சயதார்த்தம் அந்த மாதிரிலாம் வச்சிட்டு அப்புறமேட்டு வந்து கல்யாணம் நெருங்குறப்போது தேதி குறிச்சு பந்தக்கால் நடுறது பந்தக்கால் நடுறப்போ முக்கியமானவங்கள்லாம் கூப்பிட்டு அந்தப் பந்தக்கால் நட்டு அந்தப் பந்தக்காலுக்கு பூஜைலாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த பயிர் விளைய ஏதோ ஒரு பயிருன்னு சொல்லுவாங்கள் அந்தப் பயிர் மேளத்தாளம் இது மாதிரி நிறையா இதுவாக இருக்குது பண்ணி அதோடய அந்த முக்கியமாக அந்த விளக்கு ஏத்துகிறது முக்கியமாக ஒரு சுப நிகழ்வுனாலே ஃபஸ்ட்டு விளக்கு தான் ஏத்துகிறாங்க விளக்கு ஏற்றி தான் அந்த இதை ஆரம்மிக்கிறாங்கள் கல்யாணத்துக்கு போனால் கல்யாணத்துக்கும் பொண்ணு வந்து விக்கு ஏற்றணும் பொண்ணு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாலே விளக்கு தான் ஏத்த சொல்கிறாங்க ஸோ முக்கியமானது வந்து அந்த விளக்கு ஏத்துகிறது சுப நிகழ்வை ஆரம்பிக்கிறத்துக்கு இந்தப் பந்தக்கால் பூஜை பண்ணுறது ஃபங்க்ஷன்னால் மேளந்தாளம்லாம் வச்சி நல்லா ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுறது அது மாதிரி ஒரு இருக்குது நிறையா இருக்குது சொல்லலாம் கல்யாணத்துக்குன்னால் முக்கியமாக அந்தப் பந்தக்கால் பத்திரிகை வைக்கிறது அந்த மாதிரி தான் பிறந்த நாள்ன்னால் அது மாரி எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாரி கேக் வெட்டுறது இப்போ அந்த மாதிரி வீடு சுத்தம் பண்ணுறது ஒரு ஃபங்க்ஷன்னால் வீடு சுத்தம் பண்ணி டெக்கரேஷன் பண்ணுறது லைக் அந்த மாதிரி தான் எல்லாம்